அதிகமாக நான் ஹோட்டலில் தாபாக்களில் சாப்பிட்றது எதனால் சாப்பிட்றேன்னா வீட்டில் அதிகமாக எனக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு சில டைம் எனக்கு பிடிக்கலங்கற பட்சத்தில் நான் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தாபாக்களெல்லாம் போய் சாப்பிட போவேன் அதில் எந்தெந்த மாதிரியான ஹோட்டலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு ஏவிஎஸ் இன்பேலஸ்னு ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் எல்லா ரெஸ்டாரண்ட் எல்லா ஃபுட்டுமே நல்லா க்வாலிட்டியாக ப்ரிப்பர் பண்ணிக் கொடுப்பாங்க அதில் எனக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு ஃபுட்டுனு பார்த்தா அது ஃப்ரைட் ரைஸ்ஸு ஃப்ரைட் ரைஸ் அண்டு பன்னீர் பட்டர் மசாலா இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் அதோடய காம்பினேசன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு எனக்கு ரெண்டு சப்பாத்தி ஆர் பூரி இது ரெண்டுத்தை வெச்சு சாப்பிடும் போது அது அதோடய காம்பினேசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென் அப்புறம் வந்து இன்னொரு ஹோட்டல்ஸுன்னு பார்த்தா எனக்கு வந்து வந்தனா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது எங்கள் ஏரியாவில் அந்த ஹோட்டல்லேயும் அதிகமாக பூரி ப்ளஸ் அதோடய கெழங்கு அந்த கெழங்கு தான் கொஞ்சம் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாக வந்தனா ஹோட்டலில் மெயினாக ரொம்ப இப்போ அதிகமாக ஓடுறதுன்னு பார்த்தா அந்த பூரியும் கெழங்கும் தான் அதிகமாக ஓடும் அந்த அந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏவிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹை ப்ராண்டு ஹை க்வாலிட்டி ஃபுட்டாக தான் அதிகமாக இருக்கும் ப்ரைஸ் அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் எப்போயாச்சும் தான் போய் அங்கே போய் சாப்பிட்றது அதுவும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எனக்கு பிடிக்கும்னா சிக்கன் ரைஸ்ஸு சிக்கன் நூடுல்ஸு தென் அதில் வந்து ப்ரோட்டா வித்து அந்த நல்லிக் கறியில் ஒரு ஒரு க்ரேவி செய்வாங்க அந்த க்ரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ரோட்டாவோடு சேர்த்து வெச்சு சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் லோக்கல் கடை அந்த மாதிரி நான் பெரிய ஹோட்டல்லேயும் சாப்பிட்ருக்கேன் ப்ளஸ் இந்த தாபாக்கள் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லேயும் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த ஹோட்டலில் என்னென்ன எனக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸாக பிடிக்கும்னு பார்த்தா கலக்கி கலக்கினால் நம்ம எக்கில் பண்ணுவாங்க ஒரு கலக்கி அந்த கலக்கி பிடிக்கும் ஆஃப் பாயில் அப்புறம் மசால் தோசை மசால் தோசை ப்ளஸ் அந்த காரச் சட்னி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நான் விரும்பி சாப்பிடுவோம் வேறு அதுக்கப்புறம் வந்து மெயின் டிஷ்ஷாக பிரியாணி வந்து எந்த ஹோட்டலில் பிடிச்சாலும் சாப்பிட்லாம் அதில் எனக்கு பிடிச்ச பிரியாணின்னு பார்த்தா காடை பிரியாணி காடை பிரியாணி ஓட பீஃப் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீஃப் பிரியோடய க்வாண்டிட்டி வந்து எந்த இடத்துல நல்லா சூப்பராக பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதோடய ஹோட்டல் நேம் வந்து இது ஐயப்பன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் பிரியாணி வந்து அங்கே மவுஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் நம்ம பிரியாணி கேட்டோம்னால் பிரியாணி ப்ளஸ் அதோடு மெயின் டிஷ் பிரியாணி கொடுத்துட்டு சைட் டிஸ் பார்த்தீக்கா ஒரு மெனு கார்டே காட்டுவாங்க அதில் நமக்கு என்ன வேணுமோ குடல் வேணுமா ஈரல் வேணுமா அந்த மாதிரி நிறையா மெனு கார்ட் இருக்கும் அது என்னென்னு பார்த்தோம்னா குடல் இறால் நண்டு அப்புறம் மீன் மீன் ஃப்ரை பண்ணி வெச்சுருப்பாங்க அப்புறம் மூளை கிட்டத்தட்ட ஒரு இருபது மெனு ஐட்டம் அதில் இருக்கும் நமக்கு எது வேணுமோ அந்த சூட்டபிளான சைட் டிஸ் எடுத்து வெச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது க்வாண்டிட்டியும் நல்லாயிருக்கும் ஏன் அதை விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் சாப்பாடு சில டைம் வந்து ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தால் போர் அடிச்சுருந்தா ஹோட்டலில் போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு தேடிப் போகிறது அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடக் கூடாது இருந்தாலும் ஹோட்டலில் அந்த டேஸ்ட்டுகாக தான் நம்ம போகிறது அவ்வளோ தான்